அந்த காலத்தில் யாரு செல்வாக்கான ஆளுன்னு பார்த்தா காசு பணம் நிலம் வீடு இதெல்லாம் வச்சிருக்கவங்க தான் செல்வாக்கான ஆளுகள்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த காலம் வந்து அப்படியே மாறிடுச்சி யார் ஒருத்தவங்க வந்து நல்ல கல்வியறிவு இரு வச்சிருக்காங்களோ அவங்கள தான் நம்ம வந்து செல்வாக்கான ஆளாக நினைக்கிற ஒரு சூல்நிலைய வந்து உருவாக்கி கொடுத்துருக்கு இந்த இந்த காலகட்டத்தில் எல்லாரும் படிக்கதான் வைக்கிறாங்க எல்லாம் ஸ்கூல்கள் எல்லாம் பள்ளிகளிலும் நல்ல கல்வியை வந்து கொடுக்குறாங்க கவர்மெண்ட் கல் கவர்மெண்ட் கல்விகளிலும் வந்து பார்த்திங்கன்னா நிறையா பாடத்திட்டங்கள் நிறையா புதுப்புது வான ஸ்கீம்ஸெல்லாம் விட்டு அவங்களுக்கு நல்ல கல்வியை வந்து தந்துட்டுதான் இருக்காங்க அதனால் நம்ம நாட்டில் கல்வி பெ பின்தங்கி இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது ஏன்னா இப்போது எட்டாம் வகுப்பு படிக்கும் மாணவர் வந்து ஒரு சயின்டிஸ்ட் பண்ணக்கூடிய விஞ்ஞானிகள் பண்ணக்கூடிய விஷயங்களெல்லாம் பண்ணி சாதனை புரிஞ்சிட்டு இருக்காங்க அதனால நம்ம நாட்டில் வந்து கல்வி பின்தங்கிறத்துக்கு காரணங்கள் வேற ஒன்றும் இல்லை பெற்றோர்கள் வந்து தன்னுடைய குழந்தைகள் படிக்கணும்னு நினச்சி எல்லோரும் அப்போ கல்விக்கு அனுப்பிச்சிட்டு தான் இருக்காங்க